ஃபோன் வாங்கி நாலு வருஷம் ஆகியும் இன்னும் என் ஃபோன் வந்துவிட்டு பெர்ஃபெக்ட்டாக இருக்கு ஒரு நல்ல ஃபோனாக இருக்கு இன்னை வரைக்கும் என்னோட பேட்ரி வந்துவிட்டு அவ்வளோவா டிரைன் ஆனதே கிடையாது சுட்ச் ஆஃப் ஆனதே கிடையாது அந்த லெவலுக்கு பேட்ரி பேக்கப் வந்துட்டு நல்லா இருக்கு ஃபோர் இயர்ஸ் ஆயுமே பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்கு இதில் ஸ்லாப் டிராகன் ஃபோர் ஃபிஃப்டி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இது வந்துவிட்டு ஒரு கேமிங் ப்ராசஸர் இந்த கேமிங் ப்ராசஸர் இருக்கிறதுனால என்னால் கேம்ஸு ஃப்ரீ ஃபையர் பப்ஜி இந்தமாதிரி எது விளாண்டாலும் ஒரு லாக் இஸ்யூஸஸ் என்னால் பார்க்க முடில இந்தமாதிரி ஒரு நல்ல ப்ராசஸர் இருக்கிறப்ப என்னால் எடிட்டிங்ஸும் நல்லா பண்ண முடியுது எந்த எடிட் பண்ணாலும் ஒரு லாக் ஆனது கிடையாது ஸ்ட்ரெக் ஆனது கிடையாது எந்த இஷ்யூஸும் அவ்வளோவா வந்தது கிடையாது ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்ரி கொடுத்துருக்கிறதுனால பேட்டரி வந்துவிட்டு நல்லவொரு கண்டீஷனான ஒரு இதில் செட் ஆனால சார்ஜர் ஒரே சார்ஜரில் போட்டு போட்டு யூஸ் பண்றதுனால எனக்கு வந்துவிட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான பேட்டரியாகவும் இருக்கு இன்னை வரைக்கும் சார்ஜு சூப்பராக நிற்கிது என் கேமரா வந்துவிட்டு அதேமாரி சூப்பராக இருக்கு அதோட அது கொடுத்துருக்க சென்சார் வந்துவிட்டு நல்லவொரு சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் டிக்கெட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கனால மொபைலில் அவ்வளோவா ஹீட் இஷ்யூஸ்யெல்லாம் வரல இதில் மொபைலில் வந்துவிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்னை வரைக்கும் ஒரு பக்காவான ரேஞ்சில் இருக்கு கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் ஆகியும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் சூப்பராக யூஸ் ஆகிட்டுருக்கு இதில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்து ஒரு நல்லவொரு காம்பெக்ட்டான மொபைல் லாகதான் இருக்குது